நம்ளோட நாட்டில் இப்போ வளர்ந்து வர நம்மளோட நாட்டில் வந்து நம்ம வந்து நிறைய லேங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது வந்து நம்மளோட தாய் மொழி தமிழை வந்து நம்ம வந்து எப்போவுமே மறந்துவிட கூடாது அப்படி மறக்காம நம்மளோட த தமிழ்மொழியை வந்து எப்படி எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மளோட சந்ததிகளுக்கு நம்மளுக்கு அடுத்து வர சந்ததிகளுக்கு அதாவது நம்மளோட தங்கச்சிகளுக்கு தம்பிகளுக்கு இல்லை நம்மளோட குழந்தைகளுக்குமே தமிழ் மொழியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி நிறைய புக்ஸ் படிக்க சொல்லணும் நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க ஆசிரியர்களை பற்றி சொல்லணும் அவங்க வந்து அவங்க எப்படிலாம் வந்து புக்ஸ் ரைட் பண்ணாங்க நிறைய நாவல்ஸ் படிக்க சொல்லணும் பாரதியார் கவிதைகள் பாரதிதாசன் கவிதைகள் இந்த மாதிரி எழுச்சி மிக்க வந்து எழுதி இருக்கவங்களோட கவிதைகள் புக்ஸ் இதெல்லாம் படிக்க சொல்லணும் அப்புறோம் வந்து இவங்களல்லாம் வந்து மக்களை வந்து எப்படி வந்து முயற்சிகளை ஈடுபட சொல்லலாம் அப்படின்னா இப்போ சும்மா நிறையா கண்காட்சிகள் புத்தக கண்காட்சிகள் வந்து நிறைய ஃப்ரீயாகவே நம்மளோட கவர்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி கண்காட்சிகளில் போயிவிட்டு பார்க்க சொல்லலாம் நிறைய டிவியில நிறைய தமிழ் ப்ரோக்ராம்ஸ் வருது நமக்கு வீக்கெண்ட்ஸில் அந்த மாதிரி தமிழ் ப்ரொக்ராம்ஸ் பார்க்கலாம் தமிழ் வந்து எப்ப எப்பேர்பட்ட ஒரு லேங்குவேஜ் அப்படின்றத வந்து எல்லாருக்கும் நம்ம எடுத்து சொல்லி அவங்கள வந்து மேலும் தமிழ் மேலேயே ஆர்வம் இருக்க மாதிரி கொண்டுகிட்டு வரணும்